ஹரி ஓட்டலுங்களா ஆ சரி அது நான் முதல்ல நம்மளுக்கு ஆடரு கொடுத்துருக்குறேன் சிக்கன் மட்டனு சாதம் இது சொல்லிருக்கிறேங்க ஆ அப்புறம் மறுபடி அதாவது அந்த இது ஆறாமல் டெலிவரி ஆக லேட்டாக ஆகும் டைம் சொன்னீங்கள் அந்த டையத்துக்கு கொடுங்க அதை அதெல்லாம் ஆறாமல் கொஞ்சம் ஒரு பாத்திரத்துலயே மாற்றி அதை அனுப்புங்கள்